தமிழ்மொழியானது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றினாலும் அவற்றை தமிழ் அறிஞர்கள் அந்தந்த காலத்திற்கு ஏற்றார் போல் நடைமுறையில் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக அவர்கள் மாற்றி மறுசீர் அமைத் மறுசீரமைத்து மக்களுக்கு கொடுத்துகொண்டே இருக்கிறார்கள் பிற மொழி சொடர்கள் சொற்றொடர்களையும் சொற்களையும் அங்கீகரித்து கொண்டு நமது தமிழ்மொழிக்கு அதற்கான ஒரு தனிப்பட்ட சொற்றொடர்களையும் சொற்களையும் உருவாக்குவதில் அதிக முனைப்பை தொடர்ந்து செய்துகொண்டே இருக்கிறது இந்த தமிழ்மொழியானது எல்லோருக்கும் ஒரு பொதுமொழியாக எல்லோரும் அதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இதனுடைய வடிவங்களை வெவ்வேறு பரிணாமத்தில் ஒரு கதையாக ஒரு புதினமாக ஒரு குறுஞ்செய்தியாக ஒரு நாடகமாக எல்லா ஊடகங்களிலும் வெவ்வேறு விதங்களில் பயன்படுத்துவதற்கு ஏற்றார் போல் மொழிகளையும் மொழிச்சொற்களையும் எளிமையான இலக்கணங்களையும் மேடைகளிலும் பொது இடங்களிலும் இதை கற்பித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இதனாலும் வெளிநாடுகளில் வெவ்வேறு மொழிகளில் வருகின்ற சொற்களை தமிழ்மொழிகளில் அதற்கான சிறப்பான சொற்களை அவ்வப்போது வெளியிட்டு எப்பொழுதுமே இந்த தமிழ்மொழியானது தன்னை இளமையாகவே வைத்துகொள்கிறது பிறமொழி சொற்களை உள்வாங்கி அதற்கான பிரதி தமிழ்ச்சொற்களை உருவாக்கி அதனை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து அதை எல்லோரும் பயன்படுத்தும் விதமாக எல்லா ஊடகங்களும் எல்லா அறிஞர் பெருமக்களும் எல்லா தமிழ் மேடைகளும் இதை உற்சாகப்படுத்தி மக்களை பயன்படுத்த வைக்கிறது இதனால் பிறமொழிகள் இதை பார்த்து அவரவர் மொழிகளில் இந்த மாதிரியான நடைமுறைக்கு ஏற்றாற்போல் மாற வேண்டும் என்ற தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது